ஹலோ ஹலோ மேஸ்த்ரிங்களா சார் நான் அந்த திருவாரூர்லேருந்து பேசுறேன் சார் எங்கள் வீடு ஒன்று பெருசாக கட்டிவிட்டோம் வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று கட்டணும் வடக்கு வீதி சார் வடக்கு வீதி சார் ம் ஆமாம் சார் இது பத்துக்கு பத்து சார் ஆமாம் சார் ஹால் மட்டும் பத்துக்கு பத்து இருக்குது சார் ஆமாம் சார் ஆமாம் சார் எனக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வீட்டில் ஃபங்ஷன் ஒன்று வைக்கணும் அது அதுக்குள்ளே அந்த வேலையை முடித்துக் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார்

சார் நீங்களே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க அதுக்கான அமௌண்டையும் நீங்களே வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் உங்களோட செலவாக பார்த்துக்குங்க அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் நான் பார்த்து அங்கிருந்து அங்கிருந்து செஞ்சு விட்றேன் சார் இல்லை சார் ஆ எனக்கு நெக்ஸ் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆமாம் சார் டைல்ஸ் ஒட்டணும் கல் ஜல்லி மண் எல்லாமே உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலையே வாங்கிக்கோங்க அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணிவிடுறேன் சார் ச ஆ சரிங்க சார் ஆ சரி சார் வைக்கிறேன் சார்